ஹலோ யாருப்பா ஹலோ யார்

ஹலோ ஆட்டோ

ஹலோ ஆட்டோ டிரைவரா நாங்கள் இந்த மாதிரி புதுவையிலேருந்து பேசுகிறோண்ணே இந்த மாதிரி நாங்கள் செட்டிநாடு பேலஸ் போகணும்

ஆ அண்ணே அண்ணே கேட்குதா அங்கேருந்து பஸ்ல போனால் மூணு பஸ்ஸு மாறி போகிற மாதிரி வருது போலண்ணே அங்கே அப்பா அம்மா கொஞ்சம் முடியாதவங்கள் அதனால் ஆட்டோவில போகலான்னு பார்க்குறேன் இந்த மாதிரி ஆட்டோவுக்கு எவ்வளோண்ணே சார்ஜு நம்ம ஆட்டோவிலதான் கொஞ்சம் அவைளபுல் எப்போ கூப்பிட்டாலும் கொஞ்சம் இதுவாக பண்ணிக் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரிண்ணே நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கொடுத்துட்றோண்ணே ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து கூட்டிகிட்டு போகணும்ண்ணே இங்கேயிருந்து செட்டிநாடு பேலஸ் மூணு பேர் மூணு பேருண்ணே நான் எங்கள் அப்பா அம்மா மூணு பேர் இல்லைண்ணே வீட்டுக்கு வந்திருங்க ஏன்னா கொஞ்சம் துணி இதெல்லாம் க எடுத்திருக்கோம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதனால் தூக்கிட்டு வர முடியாது நீங்கள் வீட்டுக்கே வந்திருங்கண்ணே அதுக்கும் சேர்த்து சார்ஜு கொடுத்துட்றோம் எவ்வளோனாலும் அட்ரெஸ்ஸு காமராஜர் நகரில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது டோர் நம்பரு நீங்கள் காமராஜர் நகர் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேண்ணே அங்கே ஆ உள்ளே வந்து ஒரு கோழிப்பண்ணை இருக்கும் ராஜாதிராஜா சரிங்கண்ணே சரிங்கண்ணே சரிண்ணே கோச்சிக்காமல் வந்திருங்கண்ணே ஆ சரிங்கண்ணே சரிங்கண்ணே சரிங்கண்ணே